ஒருத்தவங்கள் பள்ளி பி படிச்சதுக்கப்புறமா என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க பள்ளி மாணவர்கள் அவங்க அவங்க தொழில் அவங்களோட குடும்ப தொழில் இல்லேனால் அவன் உயர்கல்வியை சூஸ் பண்ணலாம் அது அவனுடைய திறனை நோக்கி தான் இருக்குது அப்படி அவனுக்கு படிப்பறிவு அதுக்கு அது எட்டலை அப்படின்னா அவன் வந்து வேலைக்கி போவது தான் பார்ப்பான் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு கல்வி அறிவுக்காக மட்டும் ஒரு பட்டத்தை முடிச்சுட்டு தன்னுடைய குடி குடும்ப தொழிலை வந்து தொடங்குகிற மாணவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு வந்து கண்டிப்பாக போகணுங்கிற சூழல் வந்து குடும்பத்தில் இருந்ததுனால் அவன் கண்டிப்பாக வேலைக்கு தான் போவான் அப்போது பள்ளி முடிச்சதுக்கப்புறமா மாணவர்கள் உயர்கல்வி போகிறாங்களா இல்லை குடும்ப தொழில் பார்க்குறாங்களா இல்லை வேலைக்கு தான் போகிறாங்களா அப்படிங்கிறது அவங்க சூழ்நெலைக்கும் அவங்க அவங்களோட திறனை திறனை வச்சு தான் அதை முடிவு பண்ண ச முடிவு பண்ணணும்